ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுனு பார்த்திங்கனா நான் ஒரு கட்டில் வாங்குனேங்க கல்யாணத்துக்கு அதை பார்த்திங்கனா அஞ்சரை அடிதான் இருக்கும் நான் பார்த்திங்கனா ஆறடி இருப்பேன் அதில் நான் படுத்தேனா கால்லெலாம் வெளியில் இருக்கும் அது கொடுத்து ஏமாற்றிட்டான் என்னை கடைக்காரன் அதுக்கப்றம் அவன்கிட்ட சண்டை போட்டு எங்கள் ஃபேமிலிலேயிருந்து நாலு பேர் போனோம் போய் சண்டை போட்டு என்னடா இப்படி கொடுத்துட்ட அப்படினோடனே திருப்பியும் அவனை வேறு கட்டில் ஆறடி கட்டில் செய்ய சொல்லி நல்லா பெருசாக செய்ய சொன்னோம் இந்த பக்கம் அகலமாகவும் செய்ய சொல்லி இப்போ அதுக்கு ஒரு பெட்டு புதுசாக வாங்கி போட்டு நல்லா இருக்குது இதுதான் அதனால் நம்ம பார்த்து முன்னாடியே செய்கிறப்ப பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நம்ம செஞ்சால் தான் அதுதான் ஆனால் இதெலாம் முடியாதுனுட்டான் அதுக்கப்றம் எல்லாரும் போய் சண்டை போட்டு அதுக்கப்றம் இதை செய்ய சொல்லி அதுக்கப்றம் இப்போ நான் புது கட்டில் வாங்கியிருக்கோம் அது நான் ரொம்ப நல்ல கட்டிலா இருக்குது